வாங்க என்ன ஸ்வீட் வேணும் லட்டு பூந்தி ஜிலேபி மைசூர்பாக் காரவகையில் சேவ் மிச்சர் எல்லாமே இப்போ செஞ்சது தாங்க ஓ அப்படியா மேம் சரி மேம் போட்டு தந்துடுறோம் பண்ணி தந்துடலாம் மேம் ஆமாம் மேம் வாங்கிக்கோங்க மேம் ம் வாங்கிக்கலாம் மேம் என்னென்ன ஸ்வீட்டுன்னு சொல்லுங்க மேம் அதுக்குத் தகுந்த மாதிரி ரேட் சொல்கிறேன் மேம் ஒரு லட்டு அஞ்சு ரூபா மேம் மைசூர்பாக் வந்து பத்து ரூபா மேம்

ஆ ஆமாம் மேம் ஆ இருக்குது மேம் ஆ அதுதான் டே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு கிலோ இரநூத்தி எண்பது ரூபா மேம் ம் சரி மேம் ஆ பண்ணிடுவோம் மேம் எந்த அட்ரெஸ்ஸுன்னு மட்டும் எழுதி கொடுத்துருங்க ம் இந்தாங்க மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் நம்பர் இருந்தால் டெலிவரி பாய் கால் பண்ணிவிடுவாங்க ம் ம் சரிங்க மேம் இப்போ ஒரு ஆயிரம் ரூபா மட்டும் அட்வான்ஸ் கொடுங்க மேம் அதுக்கப்புறம் வந்து மீதி வந்து இது பண்ணிணதுக்கு அப்புறம் கொடுங்க ஆமாம்ங்க மேம் ஆமாம்ங்க மேம் ஆ சரிங்க மேம் வேறு எதுவும் வேணுமாங்க மேம் ஆ ஆமாங்க மேம் ஆமாம் ஆமாம் ம் ஆ இதோ பார்க்குறேன் ஆ வந்துடுச்சி மேம் ஓகே மேம் நீங்கள் சாப்பிட்டு அடுத்து இங்கே தான் வந்து வாங்குவீங்க ஆ ஆ சரி மேம் ஆ ரொம்ப நன்றி மேம்